ஹலோ சொல்லுங்கள் ஆ ஆமாங்க நீங்கள் ஓகேமா நீங்கள் எங்கேயிருந்து பேசுகிறீங்கன்னு சொன்னால்தான நான் ரெடி பண்ண முடியும் எடுத்து தர வர முடியும் ஆ ஓகே மேம் சொல்லுங்கள் எல்லா பூவும் இருக்குதுங்க காக்கட்டான் கனகாமரம் மல்லிகை ரோஸு அரளி செவ்வந்தி ம் மல்லிகை பூ ஒரு கிலோ வந்து எழுநூத்தம்பது ரூவாங்க ஆமாமாம் மல்லிகை சீசன்தான் பட் வந்து ரேட்டு க ரொம்பெல்லாம் கிடைக்கமாட்டேங்கிது இதுவே கம்மியாக சொல்லியிருக்கேன்மா ஆமாம் மேம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதாலதான் எழுநூத்தம்பது ரூவா பூ கொடுக்குறோம் உங்களுக்காக வேணா ஒரு ஐம்பது ரூவா டிஸ்கவுண்ட் பண்ணலாம்ங்க வேறு எதுவும் பண்ண முடியாதுங்க ஓகே மேம் நீங்கள் எவ்வளோ கேட்குறீங்களோ நாங்கள் ரெடி பண்ணி தருவோம் ஓகே மேம் என்னென்ன கலர் வேணும்னு சொன்னிங்கன்னால் அப்படியே நாங்கள் பேக் பண்ணி அனுப்புவோம் என்றைக்கு உங்களுக்கு ஃபங்க்ஷன் எப்போது ஆ அப்படியே பூ எவ்வளோ வேணும்னு சொல்லிடுங்க மல்லிகை பூ எவ்வளோ வேணும் ரோஸ் என்னென்ன கலர் வேணும் அப்படின்னு சொல்லிடுங்க மேம் ஓகே மேம் ஓகே மேம் ஓ ஓகே மேம் பன்னீர் ரோஸ் அது ஒரு த்ரீ ஹண்ட்ரட் வரும் மேம் ஒரு கிலோ ஒரு கிலோ ரோஸுங்கறது வந்து மென்ஷன் பண்ணிணா த்ரீ ஹண்ட்ரட் வரும் மேம் ஓகே மேம் உங்களுக்கு என்ன ஒரு பத்து வகையான ரோஸ் எத்தனை கிலோ வேணும்னு சொன்னிங்கன்னால் நாங்கள் ஸ்டாக் வச்சுருப்போம் ஆ ஓகே மேம் இதை நீங்களாக வந்து வாங்கிக்கிறீங்களா இல்லை நாங்கதான் கொண்டு வந்து இதை கொடுக்கணுமா ஓகே மேம் நீங்கள் அட்ரெஸ் மட்டும் சொன்னிங்கன்னால் நான் பசங்களை விட்டு கொண்டு வந்து தர சொல்லிவிடுவேன் ஆ ஓகே மேம் தேங்க்யூ மேம்